இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிராயிங் வந்து ரொம்பவே அழிஞ்சுட்டு தான் இருக்குது ஏன்னால் முன்னாடியெலாம் வந்து ஓவியர்களென்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் வரைஞ்சி கொடுப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே வந்து தொழில் நுட்பங்கள் வந்து கம்ப்யுட்டர் ஆனதுனால் எல்லாமே வந்து இப்போ அழிஞ்சுட்டு தான் வருது சின்ன குழந்தைகளுமே பார்த்திங்ன்னா எனக்கு டிராயிங் பண்ணணும் அப்படினா எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க நான் அதை எடுத்துகிட்டு போய்விடுறேன் ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து இப்போ வந்து இப்போ இருக்க தலைமுறைகிட்ட வந்து ஓவியம் வந்து அழிஞ்சுட்டு தான் இருக்குது அதை மேம்படுத்த வந்து முன்னாடியெலாம் டிராயிங் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும் இப்பெலாம் வந்து எந்த ஸ்கூல்லேயுமே அது கிடையாது டிராயிங் டீச்சர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்குளும் கிடையாது ஏன்னால் எல்லாமே கம்பியூட்டர்லேயே நம்ம பார்த்து எல்லாமே அவங்குளுக்கு எடுத்து கொடுத்துடுறதுனால அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஓவியம் வந்து அழிஞ்சுட்டு தான் இருக்குது அதையும் தாண்டி வந்து ஓவியம் வரைஞ்சி வரைஞ்சிட்டு தான் இருக்காங்க சில பேர் அதை வந்து ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதை வந்து நம்ம ஸ்கூல்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு நிறுவனத்து மூலயமா நம்ம அதை சப்போர்ட் பண்ணிணோம் அப்படினா அது நம்ம ஓவியத்தை வந்து ஓவியக்கலையை வந்து நம்ம இன்னும் வளர்க்கலாம் வேறு பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ஓவிய டீச்சரெலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இது இப்படி வரையணும் இப்படி வரையணும் அப்படின்னுலாம் சொல்லி கொடுப்பாங்க அது மூலயமா அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து ஓவியத்தை வந்து ஈஸியாக வரைய கற்றுக்குட்டாங்க ஆனால் இப்பெலாம் அப்படி கிடையாது எல்லாமே இந்த ஓவியத்தை கூட டிராயிங்கை கூட வந்து பார்த்திங்ன்னா கம்ப்யூட்டரில் தான் வந்து சர்க்குலாக இருக்கட்டும் ஒரு இதாக இருக்கட்டும் பெயிண்ட்டிங் வச்சு கம்பியூட்டரில் வரைகிறதுனால இந்த ஓவிய கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு தான் இருக்குது அதனால அதை வந்து நம்ம இன்னும் அதை வந்து மேம்படுத்துவதுக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும்